விவசாயம் பார்த்தீங்கன்னா வருஷமெல்லாம் மாதிரி மாதிரி என்னென்ன பயிர்னாலும் நம்ப பயிர் செய்யலாம் ஒவ்வொரு சீசனில் நெல் விளையும் ஒரு சீசனில் கரும்பு விளையும் ஒவ்வொரு டைமில் வந்து கீரைங்கள் விளையும் வெய்யல் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது மழை அதிகம் பெய்யாது அதனால கொஞ்சம் எந்த ஒரு விவசாயமும் வளர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் மழை காலத்தில் நெல் பயிருங்க வந்து நல்லா விளையும் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கறத்துனால நெல் பயிர் நல்லா விளையும் அதிகம் வந்து ம மக்களுக்கு வந்து அரிசி தேவைப்படுது உணவு அத்தியாவசிய பொருள் வந்து உணவு உணவு வந்து விவசாயம் பண்ணியே ஆகணும் மக்கள் வந்து அதிகம் வந்து விவசாயம் பண்ணியே ஆகணும் இப்போலாம் வந்து விவசாய நிலத்த பூரா அழிச்சிட்டு ப்ளாட்டு அது இதுன்னு போட்டுட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற விவசாய நிலத்தனாச்சும் காப்பாற்றுனாங்கனாக்கா பரவாயில்ல ஏன்னால் மக்களோடய அத்தியாவசிய தேவை வந்து உணவு மட்டும் தான் அப்புறம் வந்து நெல் வந்து எ எல்லா டைமும் பயிர் பண்ணலாம் தண்ணி இருக்கிற சைடெலாம் நெல் அதிகமாக விளையும் சில இடத்துங்கள்ல கரும்பு விளையும் சில இடத்துங்கள்ல பருத்தி கீரை என்னான்னாலும் வருஷமெல்லாம் ஏதோ ஒன்று மாறி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கீரைலாம் வந்து சுருண்டு போய்டும் அதிகம் வந்து வெளைச்சல் கொடுக்காது ஒரளவுக்கு தான் இருக்கும் அதே வெய்யல் காலத்தில் ஒரளவுக்கு கீரைங்கள் நல்லா சிலு சிலுப்பாக வளரும் அப்புறம் வந்து பனி காலத்தில் வந்து இந்த காய்கறிகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளையும் பூ வந்து வைக்கிற பூவுங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகாம ஓரளவுக்கு காயாகவே மாறும் பூசணிக்காய் சொரக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி அவரக்காய் இந்த மாதிரி காய்ங்களெலாம் பனி காலத்துங்களில் நல்லா விளையும் அப்புறமேட்டு வந்து பருத்தி பருத்தி வந்து வெய்யல் காலத்தில் விளையும் வெய்ய காலத்தில் வந்து பஞ்சு நல்லா வெடிச்சு நல்லா வரும் பனி காலத்துக்கு வந்து அது வந்து காய் வெடிக்காது அப்படிம்பாங்க பருத்திக்கு வந்து வெய்யல் காலம் தேவைப்படும்பாங்க எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான் மற்றபடிக்கு வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விளையும் விவசாயம் வந்து ரொம்ப நான் நாட்டுக்கு முக்கியமான தேவைப்பட்றது ஒன்று அதனால முடிஞ்ச வரைக்கும் விவசாய நிலத்த வந்து பாதுகாக்கிறது நல்லது எவ்வுள் வெள்ளாமை நிலமுங்கலாம் பாதுகாத்து ஓரளவுக்கு இருக்கிற இடத்துங்கள்னாச்சும் விவசாயம் பண்ணிணோன்னா பரவாயில்ல ஏன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ப்ளாட்டாக தான் மாறிட்டிருக்குது எல்லாமே ப்ளாட்டாகி போச்சுனாக்கா சாப்பாடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை மக்கள் அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஓரளவுக்கு இதுக்கு மேலேனாச்சும் இவ்வளோ நாள் முடிஞ்சதோட இதுக்கு மேலானாச்சும் விவசாயம் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்கனாக்கா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன்